நாங்கள் இருக்கிற இடத்துல மருத்துவமனை கிடையாது இருக்குது ஆனால் நல்ல சு சு சொன்ன மாதிரி சுத்தமான வார்டுகள் கிடையாது போதுமான படுக்கை அறைகள் கிடையாது ஆக்ஸிஜன் மருந்துகள் எதுவுமே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சமயம் எனக்கு மார்பகத்தில் ஒரு கட்டி வந்தது பால்கட்டி அப்படி வரும் போது அது ரொம்ப செப்டிக் ஆகிடுச்சி அப்போ நாங்கள் டவுனில் போய் அதை டிரீட்மென்ட் எடுத்துகிட்டு நாங்கள் இருக்கிற கிராமத்துக்கும் டௌனுக்கும் கிட்டத்தட்ட கார்லாம் வச்சோம்னா ஆயிரரூபா செலவு பண்ணி நாங்கள் இங்கே இருந்து செலவு பண்ணி போய் அந்த ட்ரெஸ்ஸிங்கு மட்டுமே நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால் நாங்கள் பார்த்தோம் இங்கே ட்ரெஸ்ஸிங் தானே அப்படினு சொல்லி கோவர்ன்மெண்ட் ஹாஸ்பிடலில் செய்யலாம் அப்படினு சொல்லி நாங்கள் ஏற்பாடு நாங்கள் தீர்மானிச்சு இங்கே வந்து செய்யும் போது அங்கே இருக்கிற மருத்துவர் என்ன பார்த்து சொன்ன வார்த்தை நீ பார்க்க நல்லாயிருக்கீங்க உங்களுக்கு இங்கே ட்ரீட்மென்ட் கொடுக்க முடியாது அது ட்ரீட்மென்ட் கொடுக்கிறதுக்கு போதுமான வசதி இங்கே இல்லை அப்படினு சொல்லிட்டாங்க சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் டௌனுக்கே போங்கனு சொல்லியே எங்களை அனுப்பிட்டாங்க நீங்கள் வெளியில் எதுவும் சொல்லாதீங்க அப்படினு சொல்லியே எங்களை அனுப்பிட்டாங்க அப்புறம் எதுக்குங்க கோவர்ன்மெண்ட்னு ஒன்று இருக்குது இங்கே கோவர்ன்மெண்ட் ஹாஸ்பிடல்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே சுத்தமாகவே கிடையாது முதல்ல சுத்தன்றதே கிடையாது எல்லோரும் இருக்கணும் எல்லாத்துக்கும் பார்க்குறோம் ஒரு ஹாஸ்பிடலில் பார்த்தீங்கனா டாக்டரை சுற்றி ந எ நிறைய பேஷண்ட் உட்காந்துருப்பாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சினனு இவங்க வெளிப்படையாக சொல்ல அவங்களால முடியாது ஏன்னால் ஒரு தனி ரூம் கிடையாது இங்கே அப்படினு இருக்கும் போது அப்போ நோயாளிகளோ இல்லை பேஷண்டோ டாக்டர்ட்ட பேசுகிறது முதல்ல கூச்ச படுறாங்க அதேமாதிரி இன்ஜன்க்ஷன் பண்ணும் போதும் எல்லோரும் பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் காணப்படுது அதனால் இங்கேருந்து நாங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்கள் டௌனுக்கு போக வேண்டியதுருக்கு இதனால் நிறைய செலவு பண்ணி நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது அதுமட்டும் இல்லை இன்ஜக்ஷன் பண்ணும் போது அவங்களுக்கு சரியான ட்ரீட்மென்ட் கொடுக்க சாரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் அவங்க வந்து நர்ஸை கொண்டு வந்தராங்க இதனால் எங்களுக்கு இரத்தம் எடுக்கும் போது அந்தமான காரியங்கள் செய்யும் போது சுகர் டெஸ்ட் பண்ணுறப்பையோ அந்தமாதிரி மற்ற காரியங்கள் ரத்தம் எடுக்கிறப்ப ரொம்ப பெயின் எங்களுக்கு வருது அவங்களுக்கு தெரியாமல் குத்தி குத்தி அதை எடுக்கிறாங்க எடுக்கிறனால ஒரு சமயம் எனக்கு கையெல்லாம் வீங்கிடுச்சு இதுக்கு காரணம் அதே இது நாங்கள் டௌனில் போய் நாங்கள் செய்யும் போது எல்லா காரியமும் ஈஸியாக இருக்குது அப்போ கோவர்ன்மெண்ட் எங்களுக்கு நல்ல ஹாஸ்பிடல் இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் அதை உபயோக படுத்தறதுக்கு இது போதுமான வசதிகள் இங்கே இல்லை நல்ல படுக்கையறைகள் கிடையாது ஆக்ஸிஜன் போன்ற எந்த ஒரு காரியமும் இங்கே எதுவுமே கிடையாது எதாகயிருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து டௌனுக்கு தான் போகணும் அதுமட்டும் இல்லை பிரசவ நேரத்தில் எத்தனையோ புள்ளைகளுக்கு பிரசவவலி வந்ததும் வந்துமே உடனே இங்கேருந்து டௌனுக்கு போகிற வழியிலே ரெண்டு மூணு பேற்றுக்கு குழந்தைகள் பிறந்துருக்கு அப்ப இந்த இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா சுகாதார மையத்தையும் அவங்க சரி படுத்துனாங்கனால் இன்னும் நல்லாயிருக்கும்